விலங்குகள் என்பது நாங்கள் காட்டு விலங்குகள் வளர்ப்பதில்லை வீட்டு விலங்குகள் ஆடு மாடு கோழி பூனை நாய் இதுப்போன்ற விலங்குகளை நாங்கள் வளர்க்கிறோம் கிளி புறா அவ்வளோதான் மற்ற விலங்குகளெல்லாம் அதிகமாக வ வளர்ப்பதில்லை நாங்கள் வாங்குவது சந்தையில் வாங்குவோம் உற்றார் உறவினர் தெரிஞ்சவர் வீட்டில் வாங்குவோம் அதை நாங்கள் விற்போம் ஆடு ஆடு வளர்ப்போம் அதை பிச்சிக்கு விற்றுவிடுவோம் மாடு வளர்ப்போம் பால் பால் விற்பனை மாட்டு ஸ் சாணம் விற்பனை கடைசியில் மாடு வயது முதிர்ந்த உடன் மாட்டு இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படும் கோழி கோழி விற்பனை இறைச்சி விற்பனை கோழி முட்டை விற்பனை புறா ஆசைக்கு வளர்ப்பது கிளி ஆசைக்கு வளர்ப்பது மற்ற விலங்குகள் நாங்கள் அதிகமாக வளர்ப்பதில்லை சம்பளம் நாங்கள் எங்கள் தேவை என்பது அன்றாட தேவைகளை சமாளிக்கும் வகை எங்களுக்கு அதிக வருமானம் வருகிறது கால்நடைகள் மூலம் அன்றாட வருமானம் ஈட்ட முடியும் கால்நடைகள் ஒரு நல்ல வியபாரம் ஆகும் கால்நடை வளர்க்கப்படுபவர்கள் நன்றாக வாழ்வார்கள் கால்நடை வியாபாரம் என்பது ஒரு நல்ல வியாபாரம் விவசாயம் அழியாமல் காக்கும் விவசாய நிலங்களுக்கு உரமாக பயன்படும் கால்நடைகளின் கழிவுகள் விவசாயிங்களுக்கு ஒரு நண்பனாகவும் பயன்படும் மாடு ஏர் பூட்டி உழுவ செய்ய பயன்படும் விலங்குகள் எங்கள் நாங்கள் வளர்க்கும் விலங்குகள் அவ்ளோதான் மற்ற விலங்குகள் காட்டு விலங்குகளெல்லாம் எங்களுக்கு அதை பற்றிய அவ்வளோவா அதிகம் தெரியாது அது அந்தந்த பகுதிகளில் வாழும் மக்கள் கேட்டால்தான் தெரியும் எங்கள் பகுதியில் நாங்கள் இவ்வளோதான் எங்களுக்கு தெரிந்த வரை